எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு வந்து கழிப்பற வசதி இல்லாமல் இருந்துச்சுங்க கழிப்பற வசதியெல்லாம் வந்து கட்டிக் கொடுத்துட்டாங்க திருப்பி வந்து இப்போ ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி இல்லாமல் இருந்துச்சு அதுவும் கட்டிக் கொடுத்துட்டாங்க இப்போது வந்து போலீஸ் ஸ்டேசன் வேணும்னு கேட்டிருந்தோம் அதுவும் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்டிக் கொடுக்குற மாதிரி ஸ்கூல் வந்து ரெண்டு இருக்குதுங்க பெரிய ம மேல்நிலைப் பள்ளின்னு சொல்லி ஒன்று சின்னது அஞ்சாவது வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஒன்று சொல்லி ஆக ரெண்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பால்வாடி ரெண்டு பால்வாடி இருக்குதுங்க அப்புறம் வந்து கூட்டுறவு சொசைட்டி அது வந்து இப்போது எங்களுக்குத் தேவையான அரிசி பருப்பு சக்கரை இந்த மாதிரி இதெல்லாம் அந்த கூட்டுறவு இதில் வந்து எங்களுக்கு மாதம் மாதம் கொடுப்பாங்க நாங்கள் போய் வாங்கிக்குவோங்க